இப்போது நம்மளோடய டே டுடே லைஃப்ல வந்துட்டு பிக் பார்ட்டாக இருக்கிறது அப்படின்னா வந்துட்டு கிச்சன் அதாவது வந்து சமையல் இப்போது நம்ம எல்லாருமே எதுக்காக வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மெயினாக வந்து மூணு நேரம் சாப்புடனும் அதுக்காகதான் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த கிச்சன் கிச்சன்ல வந்து மெயினாக வந்து என்ன நம்மளுக்கு முக்கியம் அதில் நம்ம உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் பாத்திரங்கள்னால் வந்துட்டு எப்படி சொல்வது கிச்சன்ல வந்துட்டு அந்த நம்ம மளிகை சாமான்லான் சொல்லுவோம்ல அதை எல்லாத்தையும் வந்து போட்டு வைக்கிற பாத்திரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்ப்பார்ட்டண்ட் நம்ம அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம் அதாவது வந்து எப்படி சொல்வது ஏதாவது பூச்சி படாமல் இருக்கிறதுக்கா இருக்கட்டும் இல்லைனா அதோடய ஃபிரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு இல்லைனா அதோட கிரிஸ்ப்னஸ் அப்படியே இருக்கிறது அதாவது வந்து வதத்து போனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி வந்து கிரிஸ்பியா இருக்கிற பொருளலாம் வந்து வதக் வதக்குனு ஆகிரும் அந்த கிரெஞ்சினஸ்சே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காவும் நம்ம இந்த மாதிரி கண்ட்டெயினர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ நான் இப்போது ரீசண்ட்டாக வந்து ஆன்லைன்ல வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு எயிட் கண்ட்டெயினர்ஸ் வந்துட்டு ஃபோர் டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஆடரு பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தன்னா நான் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகதான் நான் அதை ஆடரு பண்ணியிருந்தேன் பார்த்தா அதில் நான் வந்து ஃபுல்லாக வந்து அன்சேட்டிஸ்ஃபைடுதான் ஏன்டா இதை நம்ம வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடிச்சி அதை பேக்கேஜிங் வந்து அந்த அந்த டப்பா வந்து சரியாக மூடாமல் இருக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்பறம் நான் வந்து அந்த என்ன சொல்கிறது அதோடைய குவாலிட்டியே வந்து சரி இல்லை ஒரு மாதிரி வந்து ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக்ல பண்ணுன மாதிரி இருந்தது நான் அதில் வந்து ரொம்ப வந்து நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அது என்ன சொல்றதுனே தெரியல இப்போது பிளாஸ்டிக் டப்பா வந்து நம்ம இப்போ மோஸ்ட்லி நம்ம பிளாஸ்டிக் டப்பாதான் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் முந்தைய காலத்தில் கூட வந்துட்டு பார்த்தோன்னா வந்து கிளாஸ் செராமிக் அந்த மாதிரிலான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பீங்கான் அந்த மாதிரிலான் வந்து டப்பாஸல்லான் வந்து போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது நம்ம பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா மத்ததை கம்ப்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரேட் கம்மி அதுவும் இல்லாமல் இதில் நம்ம வைக்கிறப்ப அந்த பொருளோடய அந்த தன்மை வந்து மாறாது நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே பிளாஸ்டிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது வந்து தப்புதான் ஆனால் நம்மளாலையும் வந்து ஒரு சிலதுதான் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம முழுமையாக எல்லாமே வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் மாற முடியாது அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம பிளாஸ்டிக்தான் யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக்லயும் நிறையா டைப்ஸ் இருந்தாலும் நம்ம நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் கண்ட்டெயினர் ஆடரு பண்ணுறப்போ இந்த மாதிரி மட்டமான பிளாஸ்டிக்ல வர்றப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி டிசப்பாயின்ட்மெண்ட்டாகும் அந்த மாதிரிதான் நானும் இந்த டயம் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகியிருக்கேன்